ஹலோ சார் ஏன்ஜெல் ப்ரோக்கிங்கா ஆ சார் எனக்கு ஒரு டீமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள்லாம் தேவைப்படும் சார்

ஆ சரிங்க சார் இது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது சான்றிதழ்கள் தேவைப்படுமா சார் ஆ சரிங்க சார் எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து ரெண்ட்ரை லட்சருபா பணம் வச்சிருக்கேங்க சார் அதை வந்து நான் இன்வெஸ்மண்ட் பண்ணணும் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஐடியா கொடுக்க முடியுமா ஆமாங்க சார்

ஆ சரிங்க சார் ஆ இந்த தடவை ரெண்ட்ரை லட்சருபாய வச்சு பண்ணுறேங்க சார் அடுத்த தடவை வந்துட்டு மன்த்லி மன்த்லி பண்ணுறேங்க சார் இல்லை சார் இவ்வளோதான் எங்கள் ஐடியா மட்டும் கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை சார் ஆ ஓகே சார்

ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே தான் சார் அது வந்துட்டு இப்போ ரெண்ட்ரை லட்சருபா ஓ கொடுக்கும் போதும் பண்ணணும் அடுத்தது மன்த்லி மன்த்லி கட்டும் போதும் கொடுக்கணுமா ஆ சரிங்க சார் நன்றி சார் இல்லை சார் நான் வேறு ஏதாவது தேவப்பட்டால் நான் உங்களை கான்டேக்ட் பண்ணுறேன் சார் நன்றி சார்